ஹலோ சார் வணக்கம் சார் நான் வந்து உங்கள் கம்பெனியிலேருந்து நாங்கள் இரவு உணவு சாப்பிட்றதுக்காக ஆர்டர் பண்ணியிருக்குறோம் சார் அது வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் நாங்கள் ஒரு அரை மணி நேரத்தில் ஆர்டர் பண்ணியிருக்கோம் சார் நீங்கள் வர்றதுக்கு லேட் ஆகுமா இல்லை சீக்கிரமா வந்துடுவீங்களா சார் நாங்கள் சாப்பிட்டு இன்னும் படுக்கணும் சார் நீங்கள் சீக்கிரமாக வந்தீங்கன்னா அதுக்குத் தேவையான எக்ஸ்ட்டா சார்ஜும் நாங்கள் கொடுக்குறோம் சார் எவ்வளோ நேரம் ஆகுன்ட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அதுவரைக்கும் காத்துகிட்டு இருக்கேன் சார் நான் சாப்பாடு வரணும்னு தான் நாங்கள் நான் எங்கள் வீட்டில் எல்லோரும் காத்துகிட்டு இருக்கோம் சார் நீங்கள் சீக்கிரமாக வந்தீங்கன்னா நாங்கள் சாப்பிட்டுட்டு படுத்துடுவோம் சார் எப்படி சார் நீங்கள் சாப்பாடுலாம் குறைஞ்ச ரேட்லேயே இருக்குங்களா இல்லை ஃபிக்ஸட் ரேட்டா சார் சீக்கிரமாக வந்தீங்கன்னா எக்ஸ்ட்டா சார்ஜ் கொடுத்து அனுப்புவேன் சார் சீக்கிரமாக வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார் உங்கள் சாப்பாட்டுக்காக தான் சார் நாங்களும் காத்துகிட்டு இருக்கோம் நானும் அப்பவும் ஆர்டர் பண்ணப்போலேருந்து ஆப்பில் போய்ட்டு எவ்வளோ நேரம் ஆகும் எங்கே இருக்கீங்கன்னு நானும் பார்த்துட்டு தான் சார் இருக்கேன் நீங்களும் கொஞ்சம் சீக்கிரமாக வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் சார் ஆப்ஸில் போய்ட்டு பார்த்ததுக்கு கால் மணிநேரம் முக்கால் மணிநேரத்துல வந்துடும்னு போட்டுருக்கிங்க சார் நீங்கள் எப்போ சார் வருவீங்க இப்போ கால் மணிநேரம் ஆகிடுச்சு சார் இன்னும் அரை மணிநேரத்துல கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க சார் உங்களுக்கு தேவையான எக்ஸ்ட்டா சார்ஜும் நான் கொடுக்கறேன் சார்